இப்போ மாணவர்களுக்கு என்னென்ன கடன் அப்படிங்கறத பார்த்துட்டோம் அப்படின்னா இப்போ கவிதை படிக்கிறதுலேருந்து கல்லூரிக்கு போகும்போது அவங்களுக்கு தேவையான கல்லூரி கடன் அதாவது வந்துட்டு எஜுகேஷன் லோன் அப்படிங்கிறத வந்துட்டு கொடுத்துட்டு தான் வராங்க எல்லாம் பேங்க்கும் அதே மாதிரி பார்த்துட்டோம்னா அதில் வந்துட்டு வட்டி அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும் அடிப்படை கடன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எதுக்காக வாழ்கிறாங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு ஒவ்வொருத்தவங்கள் கீழ் நிலைமயில இருப்பாங்கள் மேல் நிலைமையில இருப்பாங்கள் எல்லாத்துக்குமே ஒரு படிப்பு அப்படிங்கிறது போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக கடன் அப்படிங்கறது விட்டுட்டுருக்காங்க அதே மாதிரி என்னுடைய ஃபிரண்ட் அப்துல் அப்படிங்குறவன் வந்துட்டு காலேஜ் போய்ட்டு இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படிங்குறது அவனுடைய கனவு அவங்க வீட்டில அவனுக்கு கொடுத்து படிக்க வைக்க முடியாத சூழ்நிலைனால அவன் இப்போ லோன் போட்டு தான் படிச்சான் அப்போ லோன் போட்டு படிக்கும் போது அறுபது பெர்ஸண்டேஜ்க்கு மேலே நம்ம டூவல்த்தில் எடுத்திருந்தோம் அப்படின்னா நம்மளால் லோன் வாங்கிக்க முடியும் அது மாதிரி போட்டு படிச்சான் இப்போது ஒரு நல்ல ஒரு அப்பப்போ நல்ல வேலைக்கு போயிகிட்டுருக்கான் அப்படி இருக்கும் போது நம்ம வேலைக்கு போனதுக்கு அப்றோம் அந்த கடனை நம்ம திருப்பி கொடுத்தா போதும் அது வந்துட்டு நிலுவையாக நம்ம கொடுத்தா போதும் இப்போ பேங்க்ல வாங்குனோம்னா நம்ம நிலுவையாக கொடுத்தா போதும் அதே மாதிரி இப்போ வந்துட்டு நிறய ஸ்கீமு தமிழ்நாட்டில் இருந்துட்டு வந்துகிட்டுருக்கா வேற அது மாதிரி ஸ்கீம்ல பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு நம்ம படிக்கிறவங்களுக்கு நம்மளுக்கு ஏதாவது ஆதரவு இல்லாமல் நம்ம இருக்கோம் அப்படிங்கும் போது நம்மளுக்கு அவங்களே உதவி செய்வாங்கள் அதே மாதிரி நிறையா வந்துட்டு இருந்துகிட்டுருக்கு